நாலு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஒன்று பன்னிண்டு ஆறு ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இருபத்து இரண்டு ஜந்து ஆயிரத்தி தொளாயிரத்தி எண்பத்தி நாலு முப்பது அஞ்சு இரண்டாயிரத்தி பதினாறு பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆறு